ஹலோ நான் ஆன்லைனில் ஒரு வளையல் ஒன்று பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அதுவும் ஆட்ரு பண்ணினேன் ஆனால் வந்தப்போது வந்து அது கல் கொட்டி போச்சு அது ஒரு மாதிரி நெளிஞ்சு இருந்துச்சு நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு அது நல்லா இருக்குதுன்னு நினைச்சிதான் வாங்கினேன் ஆனால் வந்து ஆட்ரு பண்ணி வீட்டுக்கு வந்து பிரித்து பார்த்தாதான் தெரியுது அது நல்லா இல்லை ஒரு மாதிரி இருக்குது கல் கொட்டி போச்சு நெளிஞ்சும் போச்சு அது ஒன்றும் சரி இல்லை